எங்கள் ஃபேமிலியில நாங்கள் ஏழு பேர் எல்லாமே அண்ணன் தம்பி அண்ணங்க எல்லாம் அஞ்சு பேர் அண்ணங்க ஒரே பொண் நான் நான் ஆறாவது என் தம்பி ஏழாவது என் தம்பி எல்லாம் நிறையா ஏழு பேர் இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் கூட்டுக் குடும்பமாக இருக்கிறோம் எனக்கு கல்யாணம் பண்ணிக் கொடுத்தது வந்து திருப்பத்தூரில் நான் அங்கே இருந்தேன் ஒரு ரெண்டு வருஷம் அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் நான் கிருஷ்ணகிரிக்கே வந்துவிட்டேன் இங்கே வந்துவிட்டு வீட்டுக் கட்டிகிட்டு இங்கே இருக்கிறேன் பக்க எல்லாம் பக்கத்தில் எல்லாம் அண்ணங்க வீடு எல்லாம் இருக்குது அப்படியே இங்கே சாப்பிட்டுட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே போய்விட்டு உட்காந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு அப்படியே வருவேன் கொஞ்ச நேரம் அப்புறமா எல்லாம் அண்ணன் அண்ணிங்கள்லாம் இருக்குறாங்க அண்ணன் பசங்கள்லாம் இருக்குறாங்க சின்ன சின்ன பசங்க அந்த சின்ன குழந்தை இருக்கு அண்ணவோட பேர்த்தி இருக்குறா ப எங்கள் பசங்க இருக்குறாங்க எல்லாம் இருக்குறாங்க அதனால் எல்லாம் டைம் பாஸ் ஆயிவிடும் எல்லாம் போய்விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் பாஸ் பண்ணிகிட்டு வந்துருவேன் எல்லாம் டைம் பாஸ் ஆயிடும் நல்லா நல்லா இருக்கும் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பேசிவிட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சிகிட்டு அப்படியே பேசிவிட்டு அப்படியே டைம் பாஸ் ஆயிடும் சா மறுபடியும் வீட்டுக்கு வருவேன் சமைக்குவேன் சாப்பிடுவேன் அப்படியே போய்விடும் காலத்தை ஓட்டுவேன் அப்படி தான்